சுற்றுலா எங்கள் ஊர்ல சுற்றுலா வந்து ஒகேனக்கல் போகலாம் கிருஷ்ணகிரி டேம்மு போட் ஹவுஸ் இருக்குது அதெல்லாம் வந்துட்டு வந்து பார்த்தாக்கா பராமரிப்பு சரியில்லை பசங்கள்லாம் போனால் முன்ன மாதிரி எல்லாம் டேம்க்கு போனாக்கா அதில் பாம்பு அதெல்லாம் இருக்கும் இப்போல்லாம் போய் பார்த்தா மான் ஒன்று தான் இருக்குது முன்னல்லாம் விலங்குகள் பறவைகள் எல்லாம் இருக்கும் இப்போ எதுவுமே இல்லை அது கொஞ்சம் இப்போ மயில் அதேமாதிரி தேசிய பறவை வந்து மயில் தான் மயில் பார்க்க போகலான்னா மயில் கூட இல்லை ஒரே ஒரு மான் மட்டுந்தான் இருக்குது பசங்களுக்கு கொஞ்சம் எதுவும் சரியில்லை இப்போத்தைக்கு குளிக்கிறதுக்கு எதுவும் இல்லை பார்க்ல போய் உட்காந்தா அங்கே எல்லாம் அவங்க அங்கே போய் வச்சிட்றாங்க அதை சுத்தம் செய்கிறதுக்கு ஏன்னா அங்கே யாரும் இல்லை பா பாத்ரூம் போனக்கா அஞ்சு ரூபாலாம் வாங்குறாங்க அஞ்சு ரூபாக்கு உண்டான பராமரிப்பு எதுவும் சரியாக இல்லை அதுதான் ஒகேனக்கல் போனாக்கா அங்கேயும் நீர்வீழ்ச்சியில குளிச்சிட்டு அங்கங்கே எண்ணய் போட்டு பெசரி அங்கே ரொம்ப கலீஜ் தண்ணியெல்லாம் வருது அங்கேயே பூராவும் அங்கே சுற்றுலாவில் ஒன்றுமே இல்லை அது மாதிரி வந்து இன்னும் மேம்படுத்தப்படலாம் போட் ஹவுஸ் போனாக்கா ஹவுஸிங் ரேட்டல்லாம் ஜாஸ்தி இருக்குது ஆனால் அங்கேயும் கொஞ்சம் இப்போ எல்லா எல்லாம் வந்து போட் ஹவுஸ்சுக்கு வந்துட்டு ஐ நானூறு ஐநூறுபாய் கேட்கறாங்க நாலு பேர் அஞ்சு பேர் போனாக்கா சிங்கிலாக ரெண்டு ஆள் போனாக்கா முந்நூறுபா நாநூறுபா கேட்கறாங்க அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறச்சா இன்னும் வியாபாரம் நல்லா வரும் இன்னும் ஃபால்ஸ்க்கு இன்னும் நிறையா பேர் வருவாங்கள்